பெய்ண்டருங்களா ஆ இப்போது நான் ஒரு வீடு கட்டிட்டு இருக்கேன்ங்க அதாவது முடிய ப முடிகிற ந டைமில் தான் இருக்குது இப்போது வந்துவிட்டு மொத்தம் நாலு பெட்ரூமு ஒரு ஹாலு ஒரு சமையல் அறை இப்போது இதுக்கெல்லாமே வந்து பெயிண்ட் பண்ணணும் ஓகேங்களா மொத்தம் வந்து வீடு வந்து நாலாயிரம் சதுரடியில் கட்டியிருக்கோம் இப்போ வந்துவிட்டு எவ்வளவு ஆகும் இல்லை எந்த மாதிரி வந்துவிட்டு வண்ணம் கொடுக்கலாம் அப்படினு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்

இப்போ எங்களுக்கு வந்துவிட்டு கொஞ்சம் கண்ணும் கண் கூசாத அளவுக்கு அந்த மாதிரி பெயிண்ட் இருந்தால் போதும் தூங்கும் போது வந்துவிட்டு நைட் லைட் போட்டாலே ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி அதாவது எதிரொளிக்கிற மாதிரியோ அந்த மாதிரி பெயிண்ட்டுலாம் இருக்கக்கூடாது ஓகேங்க இப்போது அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எல்லோரும் வந்து இருக்கிறாங்க இல்லையா ஸோ அதனால் வந்துவிட்டு அவங்களுக்கும் வந்துவிட்டு தொந்தரவாக இருக்கக்கூடாது அதே சமயம் நாம் அதிகமாக இருக்கிற இடம் நமக்கும் வந்துவிட்டு பிடித்த மாதிரியும் இருக்கணும் கொஞ்சம் வந்துவிட்டு கலைத்துவம் துணையோடு கொஞ்சம் வந்துவிட்டு புதுமையாக ஏதாவது சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்போ இருக்க காலத்துக்கு ஏற்ற மாதிரின்னா இப்போ இருக்க காலத்துக்குலாம் ரொம்ப செலவாவுதுங்க இல்லையா அதையும் குறைக்கிற மாதிரி சொல்லுங்கள் அப்படி போனால் எல்லோர் வீட்லேயும் அதே தானே இருக்குது மற்ற வீட்டுக்கும் எங்களுக்கும் என்ன டி ஒரு வேறுபாடு இல்லை இல்லைங்களா நீங்கள் ஒன்றே ஒன்று ரெண்டு விஷயம் மட்டும் ரெண்டு விஷயம் மட்டும் சொல்லுங்கள் எப்படி பண்ணலாம் அது எவ்வளவு ஆகும் ஓகேங்களா எவ்வளோ ஆகும்னு சொல்லுங்கள் நான் அதுக்கு ஏற்ற மாதிரி பேசுறேன் ஐயாயிரம் ஆறாயிரம்ன்னா எதை வெச்சு முடிவு பண்ணுறீங்க ஒரு சதுர ஒரு சதுரத்துக்குங்களா இல்லை வந்துவிட்டு அந்த வாலின் அந்த செவத்தோட சதுரடிக்குங்களா

ம் ம் சரிங்க ஒரு ஆ ஒரு அறுபது சதுரடி சுவுரு ஒன்று இருக்குது அதுக்கு எவ்வளோ ஆகும்னு சொல்லுங்கள் ஆ ஒரே ஒரு கலைத்துவத்தோடு ஒரு வந்து நீங்கள் வந்துவிட்டு இதோடய அந்த இது அந்த டைக்ராம் கலைத்துவம் அந்த பரதநாட்டியம் அந்த டிசைனோடு பண்ணீங்கன்னா எவ்வளோ ஆகும்னு சொல்லுங்கள்

அது உங்கள் பிரச்சனைங்க அது நீங்கள் எவ்வளோ நேரம்னு பார்த்துக்கோங்க நான் கேக்கிறது எவ்வளோ ஆகும் அவ்வளோ தான் அப்படீங்களா சரி ஓகே நீங்கள் வந்து வீட்டைப் பாருங்கள் பார்த்துட்டு ஏன்னா நீங்கள் ஒரு கணக்கு வெச்சுருப்பீங்க பார்த்துட்டு சொல்லுங்கள் எவ்வளோ ஆகும்னு

ம் சரிங்க பரவாயில்ல நன்றி